எனக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படீன்னு பார்த்துக்கிட்டா அங்கே வந்து பயிர்கள் பச்சை பயிர்கள் வந்து இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் எல்லாருமே வந்து உணவு வகைகள் அதாவது கோதுமை அரிசி பருத்தி தானியங்கள் பருப்பு வகைகள் அப்புறம் பழங்கள் புகையிலை காய்கறிகள் இது எல்லாமே வந்து அவங்க மாவட்டத்தில் அவங்களாவே ஓன்னாக வள வளர்க்க வச்சு எல்லாத்தையுமே வந்து உற்பத்தி செய்கிறாங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பயிர்கள் வந்து எத்தனை காலம் வந்து அதை வந்து விதைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதை எப்ப வந்து உற்பத்தி செய்யணும் அதை எப்போ வந்து விற்கணும் எல்லாமே வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அது எப்படி செய்வாங்க அப்படீன்னா ஒரு ஆறு மாசம் இந்த நிலத்த வந்து எம்ட்டியாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அறுவடை பண்ணி அப்புறம் செடிகள் எல்லாம் நட்டு அதுக்கப்புறம் பயிர்களை வந்து உற்பத்தி செய்வாங்க அது எனக்கு பச்சை பயிர்னால் ரொம்ப பிடிக்கும் பருவங்கள் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக செய்வாங்க